ஹலோ சார் சொல்லுங்கள் முகிலன் ரெஸ்ட்டாரண்ட்

ஓகே ஓகே சார் ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம் சார் எந்தமாதிரி ஃபுட் சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஃபுல் மீல்ஸ் ஓகே சார் என்னென்ன சார் பொரியல் எத்தனை பொரியல் சார் வேணும் ஓகே சார் ஓகே சார் உங்கள்கிட்ட அந்த லிஸ்ட் சொல்லுறேன் இது ஓகேவா பாருங்கள் சாதம் சாம்பார் ரசம் ஒரு கூட்டு ஒரு வடை அப்பளம் தென் ஒரு ரெண்டு பொரியல் சார் பாயாசம் என்னது சார் ஓகே சார் ஸ்வீட் ஆட் பண்ணலாம் என்ன ஸ்வீட் சார் எதிர்பார்க்குறீங்க ஓகே சார் அல்வா ஓகே சார் ட்ரிங்க்ஸில் என்ன சார் எதிர்பார்க்குறீங்க கோலிசோடா எதாவது எதிர்பார்க்குறீங்களா சார் ஃப்ரூட் ஜூஸ் ஓகே சார் வாட்டர்மெலன் கொடுக்கலாமா ஓகே சார் வாட்டர்மெலன் பெஸ்ட்டாக இருக்கும் சார் இதோட பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் சார் ம் ம் சொல்லுங்கள் சார் ஆ ஸ்பெஷல் அப்படினு பார்த்திங்கன்னா வெஜ்ல ஆ எஸ் சார் வெஜ்ல பிரியாணி கொடுக்கலாம் பிரியாணி கூட ரைத்தா கொடுக்கலாம் அதுக்கூட இல்லாமல் பிரிஞ்சும் கொடுக்கலாம் சார் இதோட இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் சார் ஓகே சார் நீங்கள் வாங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் சார் தேங்க் யூ ஸோ மச்